நானும் ரன்னிங்கெல்லாம் ஓடியிருக்கேன் எப்டின்னு பார்த்தா எங்கள் ஸ்கூல் லெவலில் நடந்ததில் ஃபஸ்ட்டு ஒரு டென் பேரை மட்டும்தான் அவங்க வந்து காம்படிஷனில் கலந்துக்கிற அலோ பண்ணாங்க அதில் பத்தாவதுல நானும் ஒரு ஆளாக இருந்தேன் நாங்கள் மொத்தம் ஒரு நூறு பேருகிட்ட வந்து வைச்சாங்க மாரத்தான் போட்டி மாரத்தான்லாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஹண்ட்ரேட் மீட்டர் டூ ஹண்ட்ரேட் மீட்டர் அப்படின்னா அதில் வந்து ஜெய்க்கிற வந்து எப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஓடி ஜெய்க்கிறோம் இந்த மாரத்தானுங்கிற அப்போது வந்து நிறையா பேர் கலந்துக்குவாங்க அதில் நம்மளும் ஒரு ஆளாக கலந்துக்கிட்டு ஓடும்போது எல்லோரும் ஓடுறவங்க ஓடட்டும் சொல்லிட்டு நம்ம மெதுவாக பின்னாடியே ஓடிகிட்டுருந்து அதுக்கப்புறம் டைம்மாகைய்ல ஃபாஸ்ட்டாக ஓடி ஜெய்த்து வந்து கப்பு வாங்கின ஆள் நானும் ஒரு ஆள்